ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாங்கண்ணா சரி சரிங்கண்ணா எந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து நாட்டுக்கோழி கறிக்கு யூஸ் பண்ணுறத்துக்குங்களா இல்லை சண்டை சேவல் இந்த மாதிரி கா ரீட்டைல் மாதிரிங்களா ஆ இருக்குதுங்கண்ணா கோழி குஞ்சிங்க இருக்குது

ப்ராயிலர் ப்ராயிலர் பண்ணலைங்க நாங்கள் நாட்டுக்கோழி தான் நாட் நாட்டுக்கோழியில நாட்டுக்கோழி தான் வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை கறிக்கு இதுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் இல்லாமையே ஆமாம் நான் இங்கே லோக்கல்ல தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் சரி சரிங்கண்ணா அதுல்லாம் நீங்கள் வந்து இந்த லெசோட்டான்னு ஒரு மருந்து இருக்குதுங்கண்ணா அது வந்து வரணும் லெ லெசோட்டா லெசோட்டான்னு ஒரு மருந்து ஆமாம் இந்த வெட்னரி மெடிக்கல்ல கேட்டிங்கன்னாவே தருவாங்கள் ஐஸ்ல வச்சி தருவாங்கள் அந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயோ என்னமோ வரும் அந்த மருந்துக்கு ஆ அந்த அந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நூறு கோழிக்கி போடலாம் ஆ ஆமாம் சின்னதாக தான் இருக்கும் ரெண்டு வ இது மிக்ஸ் பண்ணி பிறந்த கோ சின்ன கோழி குஞ்சிகளுக்கு கண்ணில் ரெண்டு சொட்டு விட்லாம் பெரிய கோழிங்களுக்கு மூக்கில் ரெண்டு சொட்டு கண்ணில் ரெண்டு சொட்டு விட்ணும் மந்த்லி நீங்கள் நம்ம ஒன்ஸு அந்த மருந்து விட்டீங்கன்னாவே உங்களுக்கு கோழிக்கி வரக்கூடிய அந்த சளி இந்த கா கோழிக்கி கோழிக்கி வர்ற காய்ச்சல் சீக்கு இந்த மாதிரி ப்ராபளம்லாம் எதுவுமே வராது ஆ நீங்கள் முன்னாடியே எவ்வளோ வேணும் ஒரு இரநூறு குஞ்சு நூற்றைம்பது குஞ்சு இந்த மாதிரி சொன்னீங்கன்னால் நான் ரெடி பண்ணி வச்சிருவேன் நீங்கள் வந்தீங்கன்னால் நான் பாக்ஸில் போட்டு ரெடியாக வச்சிருப்பேன் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம்

ஆ நீங்கள் வாங்க பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை ஆ ஃபிரீ தான் இப்போது நீங்கள் எப்போ வேணுமோ வந்து ஆ ஓகே ஆ ஆ சரி